வந்து ஏரி குளம் இருக்குது கிணறு இருக்குது எனக்கு வந்து கிணத்துல குளத்துல நீயரதுக்கு கற்று நீச்சல் கற்று கொடுப்போம் எனக்கு பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கெல்லாம் ஏரி ஏரி போக மாட்டோம் குளம் இருக்குது கிணறு இருக்குது கிணத்து தண்ணி தான் குளிப்போம் நீச்சல் கற்று கொடுப்போம் குளத்துலேயும் நாங்கள் கற்று கொடுப்போம் நீச்சல் கற்று கொடுக்க நாங்கள் சின்ன சின்ன பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்து போய்ட்டு நாங்கள் விளாடுவோம் நீச்சல் கற்று கொடுப்போம் ஏரி ஏரியில் ஏரி குளத்துல கிணத்துல எங்களுக்கு அதான் பிடிக்கும் இங்கே வந்து ஆறு கடல் இல்லை ஆறு இல்லை நாங்கள் வந்து குளத்துல குளிப்போம் கிணத்துல குளிப்போம் நீச்சல் கற்று கொடுப்போம்